ஹலோ சொல்லுங்க ஆமாங்க ஆமாங்க மேடம் சொல்லுங்க மேடம் ஆ ஓனர் தான் பேசுகிறேன் மேடம் சொல்லுங்க மேடம் ஓகே மேடம் ம் கடை இப்போதிக்கி அவைலபிள் பார்த்தீங்கன்னா மேடம் லட்டு இருக்குது மைசூர் இருக்குது ஜாங்கிரி இருக்குது குலாப்ஜாமுன் இருக்குது சில ஐட்டம்ஸெலாம் இருக்குது மேம் உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் ஓகே மேம் ஏதாவது விசேஷமா இல்லை நார்மலாகவா ஓகேங்க ஓகே மேம் டென் கேஜி இது டென் கேஜ் மைசூர் டென் கேஜ் லட்டு டென் கேஜ் ஓகே மேம் எப்போ வேணும் மேம் ஒன் கேஜி பார்த்தீங்கனா உங்களுக்கு டூ ஹண்ட்ரேட் வரும் மேம் டென் கேஜி பார்த்தீங்கனா டூ தௌசண்ட் வரும் ஓகே மேம் ஆமாம் மேம் அப்போ வந்து கம்மியாக இருந்தது இப்போ வந்து ஜிஎஸ்டி எல்லாமே இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாகிடுச்சி மேம் ஸோ அதனால் தான் சரி உங்களுக்காக ஏன்னால் நீங்கள் ரெகுலர் கஸ்டமர்னால் ஒரு நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் உங்களுக்காக லெஸ் பண்ணி தரேன் மைசூர்பாக்கும் அதே தான் மேம் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரேட் ஆ ரெண்டும் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ தௌசண்ட் இருக்குது அதில் ஃபைவ் ஹண்ட்ரேட் லெஸ் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட்க்கு தரேன் மேம் ஓகேவா மேம் ஆ கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது மேம் ஜிபேவும் இருக்குது ட்ரான் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்வரும் இருக்குது ஓகேம்மா அட்வான்ஸ்ஸாக எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரேட் அனுப்பி வைங்கம்மா

ஓகே மேம் ஓகே மேம் மேம் டைம் அண்ட் டேட்டு என்ன மேம் எப்போ டெலிவரி பண் ஃபோர்டீன்னா ஓகே மேம் டைம் மேம் டைம் ஏதாவது இருக்கா இல்லை சரிங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் நான் நான் டெலிவரி பார்ட்னர் கிட்டே அன்றைக்கி கொடுக்க சொல்லி சொல்லி அனுப்புகிறேன் மேம் ஓகேம்மா ஆ சொல்லுங்கம்மா ஓகேம்மா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஆர்டர் ஓகே மேம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் ஸ்கிரீன் ஷாட் அனுப்பிடுறேன் மேம்

ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க்ஸ் தேங்க்ஸ்